ஹலோ செவன் பில்லாக வந்து இருக்கும் ஆ வணக்கம்ப்பா

ஆ சரி பாப்பா ம் ஆ அதெல்லாம் இருக்குது இப்போது நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னால் அங்கே பன்னெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேக் இருக்கும் அந்த ரேக்கில் நீங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவை அங்கே இருக்கற புக் எல்லாமே அந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரிதான் இருக்கும் ம் அதனால் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி சப்போஸ் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தெரியலன்னா என்னை கூப்பிடுங்க நான் வந்து எடுத்துத் தரேன்

ஆ நீங்கள் இப்போ அதுக்கு ஒரு கார்டு இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் எப்போ வேணால் வந்து இங்கேயே உட்காந்து கூட படிக்கலாம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அந்த புக்குக்கு எண்ட்ரி மட்டும் இருக்குது ஆ அந்த அந்த நம்பர்ஸை மட்டும் நாங்கள் நோட் பண்ணி எண்ட்ரி போட்டுக்குவோம் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது நாலஞ்சு நாளில் படிச்சுட்டு வந்து இன்னொரு புக் எடுத்துக்கலாம் ஆ சரி ம் போய்விட்டு வாங்க